நாங்கள் கோ ரொம்ப தூரம் கோவிலுக்கு போகிறதா ஒரு யோசனை அங்கே அங்கே போகணுன்னா நாங்கள் கேப் புக் பண்ணி தான் போக முடியும் எங்கள் வீட்டில் நிறையா ஆளுக இருக்குறதுனால அவங்க வந்து ஆட்டோ புக் பண்ணி போக முடியாது அதனால் நாங்கள் கேப் புக் பண்ணி அதன் மூலிமா போயிக்கலாம்ங்குற ஒரு யோசனை வந்துச்சு நாங்கள் இங்கே இருந்து ரொம்ப தொலைவாக போகணும் அந்த தொலைவான இடத்துக்கு கேப் புக் பண்ணி அதன் மூலிமா சேஃபாக போயிக்கலாம் இங்கே எ போயிக்கலாங்கிறதுக்காகவும் நாங்கள் வந்து கேப் புக் பண்ணிணோம் கேப் புக் பண்ணுடனயுமே அவங்க அட்ரெஸ்ஸு ரூட்டு இது எல்லாம் கேட்டாங்க நாங்கள் அதையெல்லாத்தையுமே நாங்கள் சொன்னோம் அந்த ட்ரைவர் கிட்ட நாங்கள் எத்தனை மணிக்குள்ள நீங்கள் வருவிங்க எத்தனை மணி ஆகும் எப்போ வருவிங்க அப்டிங்கிற டீடைலாயெல்லாம் நாங்கள் கேட்டோம் அதுக்கு அவர் நீங்கள் புக் பண்ணனும்னா ஒரு மணி நேரத்தில் நான் அங்கே வருவேன் நீங்கள் எப்போ போகிறதா இருந்தாலும் எனக்கு முன்னாடியே சொல்லுங்கள் நான் புக் பண்ணிக்கிறேன் அப்டினு சொல்லி அந்த ட்ரைவர் சொன்னார் அந்த ட்ரைவர் சொன்ன மாதிரி நாங்கள் கேப் வந்து முன்னாடியே பதிவு பண்ணிட்டோம் நாளைக்கு கோவிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குறதுனால நாளைக்கு நாங்கள் இத்தனை பேர் போகிறோம் அப்டிங்கிற இதை சொல்லி நாங்கள் கேப் வந்து புக் பண்ணிக்கிட்டோம் ட்ரைவர் வந்து சீக்கிரமாக வர சொல்லி அவங்க கிட்ட நாங்கள் எடுத்து சொன்னோம் அவரும் நான் இத்தனை மணிக்குள்ள நான் வந்துடுவேன் அப்டிங்கிறதை அவரும் சொன்னார் நாங்கள் கேப் புக் பண்ணுன மாதிரியே அவரும் சீக்கிரமாக வந்துட்டார் நாங்கள் லாங் ட்ராவல் போக வேண்டிய சூழ்நிலையினால் கேப் புக் பண்ணி அதன் மூலிமா போனது எங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருந்துச்சு